எங்கள் ஊர்ல வயதானவங்கள் எல்லாரும் பொழுதுபோக்குக்காக நிறைய விளையாட்டு விளையாடுவாங்கள் என்னென்ன அப்படின்னா பல்லாங்குழி விளையாடுவாங்கள் தாயம் விளையாடுவாங்கள் ஒரு நாலு கட்டம் போட்டு ஆடுபுலி ஆட்டம்னு விளையாடுவாங்கள் அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஜாலி அண்ட் என்டர்டைன்மெண்ட் அப்புறம் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து கார்ட்ஸ் விளாடுவாங்கள் அது வந்து ஒரு விளையாட்டுத்தனமாகதான் இருக்குமே தவிர ஒரு ஏதாவது ஒரு இன்டென்ஷன் வச்சு விளாட்ற மாதிரி எந்த ஒரு ஆட்டமும் இருக்காது அதே மாதிரி கொஞ்சம் இந்த சிட்டி சிட்டி சைட் டவுன் சைட்லாம் போனால் அங்கே உள்ளவங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கள் அப்படின்னா கேரம் போர்டு விளாடுவாங்கள் செஸ் விளாடுவாங்கள் அப்புறம் வந்து இருக்கிற வயதானவங்கள் எல்லாருமே ஷெட்டில் கார்க் ஸோ இது மாதிரியான விளையாட்டுன்னால் இவங்க ரொம்ப விரும்பி விளையாடுற விளையாட்டு